தமிழில் பிடித்த எழுத்தாளர்கள் எனக்கு அப்துல்கலாமுடைய கோட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்லியிருக்க ஒவ்வொரு வா ஒவ்வொரு ஒவ்வொரு கவிதையிலையும் சரி ஒவ்வொரு இது எழுத்துலையும் சரி அதில் இருக்க அர்த்தங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது விவேகானந்தரோட கோட்ஸ் ரொம்ப பிடிக்கும்